ஹலோ சார் குட்மார்னிங் சார் டெலிஃபோன் டிப்பார்ட்மெண்டில் பேசுகிறிங்களா ஓகே சார் சார் எனக்கு ஒரு தகவல் தேவைப்படுது சார் சார் நான் வந்து லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக மொபைல் பில் மந்த்லி மந்த்லி பே பண்ணிகிட்டு வந்துகிட்ருக்கேன் சார் எனக்கு வந்து அதோடய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும் சார் அது கரெக்டாக தான் வந்துகிட்ருக்கா அப்படின்ட்டு நான் இது லாஸ்ட் ஒன் இயர் வரைக்கும் அதை கரெக்டாக பார்த்துட்ருந்தேன் ஆனால் இப்போ ரீசெண்ட்டாக என்னாச்சுனா ஒரு ஃபைஸ் ஃபை டூ சிக்ஸ் மந்த்ஸ் வந்து நான் அதில் பெரிசா கான்செண்ட்ரேட் பண்ணலை எனக்கு அதில் நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது அந்த எக்ஸம்ஷன்ஸ்லாம் கரெக்டாக அதில் விழுதா அதில் அப்ளை ஆகுதா இல்லையானு எனக்கு கொஞ்சம் ரொம்ப டவுட்டாக இருக்குது சார் அதை மட்டும் கொஞ்சம் க்ளாரிஃபை பண்ணணும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்களுக்கு தர முடியுமா ஓகே ஆமாம் சார் அதுதான் இப்போ வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு ஒரு எக்ஸம்ஷன் வந்திருக்கணும் ஆனால் எனக்கு வந்த பில்லுக்கு அந்த எக்ஸம்ஷன் அப்ளை ஆக ஆகலையோன்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அதனாலே நான் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொஞ்சம் செக் பண்ணணும் சார் ஓகே அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் எப்படி டவுன்லோட் பண்ண முடியும்னு கொஞ்சம் சொல்றிங்களா இல்லைனா ஏதனா லிங்க் ஏதனா ஷேர் பண்ணுறிங்களா எனக்கு ஓகே ஓகே சார் நான் என் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பருக்கு வந்து அந்த நம்பருக்கான எஸ் நீங்கள் எனக்கு செண்ட் பண்ணுறிங்களா ஓகே சார் நம்பர் சொல்லட்டுங்களா சிக்ஸ் த்ரீ எய்ட் ஒன் ஃபோர் எய்ட் த்ரீ செவன் த்ரீ செவன் ஆமாம் சார் இதே நம்பர் தான் ஓகே சார் நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் அதை செக் பண்ணி சொல்லுங்கள் சார் எந்தளவு இருக்குதுன்ட்டு ஏன்னால் ரொம்ப டவுட்டடாக இருக்குது அதில் வர பில் எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் வருதா இல்லையா அப்படின்ட்டு ஓகே சார் இருந்தால் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ஓகே சார் தேங்க்யூ